இப்போ ஃபேஷன் ஷோனு பார்த்தீனா இப்போ எல்லாம் வந்து ட்ரெஷெல்லாம் மாடல் மாடலாக போடுகிறோம்ங்குற பேரில் பழைய அந்த இதே தான் வருது நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த பாயெலாம் இருக்கும் பாயெல்லாம் சுருட்டிகிட்டு உடம்புல சுருட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் விசிறிலாம் தலையில் வச்சிகிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கூட பார்த்திங்கன்னா கூடையில் நம்மலாம் வந்து வெங்காயம் இந்த மாதிரி தக்காளியெலாம் போட்டு வைக்கிற கூடை அதை சுற்றி இடுப்புக்குள்ளே ஃபுல்லாக கட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் அதெல்லாம் வந்து ஃபேஷன்ஷோவில நிறையா இருக்கும் அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் நானும் பார்த்துருக்கேன் அப்புறம் இந்த சாமி கோயிலுக்கு கொண்டு போகிற கூடை பை இதெல்லாமே வந்து நிறையா படத்துலெலாம் நிறையா வருது கோயில்ல கொண்டு போகிற கோயிலுக்கு கொண்டு போகிற கூடை பை அப்புறம் வீட்டு பக்கத்துலெலாம் பின்னுவாங்கல்ல கூடை அந்த கூடை இது எல்லாமே சந்தைக்கு போகிற கூடை இதெல்லாமே ஃபுல்லாக வந்து படத்திலையே வந்திருக்கு